ட்ரெயினு ம மயிலாடு நா தஞ்சாவூருக்கு போகணும் மயிலாடுதுறை ட்ரெயினு எ எப்போ வரும் இவ் இவ்வளோ நேரம் வெய்ட் பண்ணுறேன் இன்னும் வரவே இல்லை ஏதா தெரியுமாம்மா டீட்டெயிலாக எப்பா எப்பா பரவாயில்ல நீயும் நீயும் தஞ்சாவூருக்கு தான் வரியா பரவாயில்ல என்கூட வர ஒரு ஆள் தொணைக்கு கிடச்சிருக்கீங்க தஞ்சாவூருன்னால் சுற்றி இருக்கிற ஊராம்மா இல்லை தஞ்சாவூரேவா மெயின் நியர்ஸ் தஞ்சாவூரிலேயே இருக்கா அப்படியாம்மா ஆ நானும் தஞ்சாவூருக்கு தாம்மா போகிறேன் சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊரு தான் அதுதான் ட்ரெயின் வரும்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் ட்ரெயின் வர காணும் எப்போ வந்து எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறது ரொம்ப லேட்டாகும் போலருக்குதே நான் வீட்டில் அங்கே ஒரு காதுகுத்தல் வெச்சுருக்காங்கமா காது குத்தல் பார்த்துட்டு வந்துர்லான்னு பார்க்கறேன் மழை வேறு ஒரு பக்கம் ட்ரெயினில் வேறு போவது அதுவே வேறு ரொம்ப தூரம் வேறு போகணும் ஆ ஆ அதுதான் இங்கே ரயில்வே ஆஃபிஸ் ஸ்டேஷன்லியும் எதுவும் சொல்லலை இந்த சார் யாருன்னால் வந்தாங்கன்னால் கேட்டு சொல்லலாம் எப்போ வரும் என்னா வருன்னு ரொம்ப நேரம் வெய்ட் பண்றதா இருக்குது வேறு ஏதனா ட்ரெயின் மாற்றி எதனா விடுவாங்களாம்மா ஆ சரிம்மா சரிம்மா சரி எப்போ எ எனக்கு என்னான்றது ஊருக்கு போகிறதுக்கு துணைக்கு நீ ஒரு ஆள் இருக்கிற நீ இருக்கிற கோ என்ன நா வேறு தனியாக வேறு உக்கான்ட்டு இருக்கேம்மா வெய்ட் பண்ணணும்மா அப்படின் நினச்சேன் ச ஒண்டியாக எப்படி தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு